கிருஷ்ணகிரி மாவட்டத்து புண்ணியஸ்தலம் என்றால் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரியில் சங்கல்தோப்பு தர்கா பிரசித்தி பெற்ற கிருஷ்ணகிரியில் சங்கல்தோப்பு தர்கா உள்ளது அந்த தர்காவி தர்காவில் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் மதபோதனைகள் நடைபெறும் இந்த தர்காவுக்கு தர்காவிற்கு எல்லா மதத்திற்கும் மத வேறுபாடின்றி எல்லாேரும் எல்லா மதத்தினரும் வந்து வழிபட்டு செல்கின்றனர் மேலும் அந்த தர்கா தர்காவில் வருடத்திற்கு ஒருமுறை உருஸ் ஒரு ரம்ஜான் மாதம் மாதத்தில் உருஸ் ரம்ஜான் முடிந்த பிறகு உருஸ் திருவிழா நடைபெறுகிறது அது அனைத்து ம அ அண்டை மாநிலமான கர்நாடகா ஆந்ரா மற்றும் அனைத்து பக்கத்து மாவட்டங்களும் சேர்ந்தவர்களும் வந்து அந்த உருஸ் திருவிழாக்களை சிறப்பித்து வருகின்றனர் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலுள்ள இந்த தர்காவில் தர்காவும் கிருஷ்ணகிரி மாவ மையப்பகுதியில் உள்ளதால் இதில் அனைத்து மதத்தினரும் ஒன்றுபட்டு இங்கு வழிப்படுகின்றனர்